எங்கள் அப்பா ஒரு விவசாயி எங்கள் அப்பா மாடு நிறையா வைச்சிருப்பாரு அவர் நான் சின்ன வயசுலேருந்து அதுலேயே நான் ஒன்றிணைந்து அதாவது அவரோடவே இருக்கிறதுனால நான் எப்படி அவங்க எங்கள் அப்பா பராமரிக்கிறாரு அதை பற்றி நான் அதில் அதிலயே நான் முழு ஈடுபாட்டோட இருந்ததினால நானும் சின்ன வயசுலேந்தே எங்கள் அப்பாவோட அதல்லாம் பண்ணுவேன் நாம் இப்போ மாடு இருக்குதுன்னா வந்து அந்த மாட்டுக்கு நம்ம தீனி கொடுக்கணும் சாணி வழிக்கணும் மாட்டை கழுவணும் மாட்டை நீட்டாக வைச்சிருந்தோம்னா மாட்டுக்கு எந்த வித ஒரு நோயும் வராது மாட்டை குளிப்பாட்டி வைச்சிருக்கிறதுனால மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுலலாம் உண்ணி பிடிக்கும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம பாத்துக்கணும் மருந்து கொடுக்கணும் அதுக்கு இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி குடுத்துருக்கிறாரு எப்படி பண்ணனும் எப்படி இப்போ வைச்சிருந்தா எப்படி நல்லாயிருக்கும்னு நாம் அதிகமாக தீனி கொடுக்குறதுனால பால் நல்லா பால் நல்லா கறக்கும் அதனால நம்மளுக்கு பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் மாட்டில் நாம் எந்தளவுக்கு நம்ம மாடுகளை பாதுகாக்கிறமோ ஆட்டு குட்டிகளுக்கு நல்லா தீனி கொடுக்கறமோ அந்த மாதிரிதான் மாடுகள் நல்லா செழிப்பாகவும் இருக்கும் நம்மளுக்கு பாலும் உண்டுனா கொடுக்கும் மாடு ஆடு கோழி எல்லாம் இப்படிதான் நாம் நல்ல முறையாக சிறப்பான முறையில் நாம் பண்றதினால அதுக்கு கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு ராகி சோளம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து நாம் கொட்டி வச்சிட்டோம்னா அது வந்து கொத்தி சாப்பிட்டுக்கும் நாம் மாடுகளுக்கு அப்படிதான் மாட்டுதீவனம் அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா மாட்டு தீவனம் எடுத்துகிட்டு வருவார் அப்பறம் கூழ் காய்ச்சி ஊத்துவார் ராகி மாவில் இந்த மாதிரியெல்லாம் மாட்டுக்கு வந்து பண்ணுறதுனால மாடும் நல்லா தண்ணி குடிச்சிக்கும் நல்லா மாடெல்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நிறையா நம்மளுக்கு பால் கொடுக்கும்